நான் சமைக்கும் போது என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள்லா மேற்கொள்வேன் அப்படின்னா நான் எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் வந்து எதுவும் லீக் ஆகுதானு பார்ப்பேன் கேஸ் ஆனில் இருக்கா அது எதுவும் லீக் ஆகுதானு பார்த்துட்டு தான் நான் வந்து எப்போவுமே கேஸை வந்து ஆன் பண்ணுவேன் அதேபோல் கேஸ் ஆன் பண்ணுற அந்த இது வந்து லைட்டர் அதுக்குள்ள ஒரு லைட்டர் இருக்குது அந்த லைட்டர் வச்சு தான் நான் எப்போவுமே ஆன் பண்ணுவேன் தீப்பெட்டி வச்சு எப்போவுமே ஆன் பண்ணமாட்டேன் ஏன்னால் அதனால வந்து நமக்கு தீக்காயம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே லைட்டர் வச்சு தான் ஆன் பண்ணுவேன் அதே போல் நம்ம சமைக்கின்ற இடம் வந் கேஸ் அடுப்பு வந்து ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி வந்து நான் எப்பு கேஸ் அடுப்பு வந்து ஜன்னலுக்கு முன்னாடி தான் இருக்கும் ஏன்னால் அது அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப காற்றோட்டமான இடத்துல இரு வச்சுருக்கிறதுனால தான் நம் எப்போவுமே கேஸ் லீக்கானா கூட அது வந்து எப்போவுமே ஜன் அந்த ஜன்னலிதுனால போயிரும் பொ நம்ம சமைக்கும் போது புகை இதெல்லாம் வரதும் ஜன்னல் வழியாகவே போயிரும் அதனால் வந்து நான் எப் கேஸ் அடுப்பை வந்து ஜன்னல் பக்கத்தில் காற்றோட்டமா வச்சுருக்கேன் அதேபோல் எப்போவுமே நம்ம வந்து கேஸ் அடுப்பை வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கணும் அதனால் வந்து சர்வீஸ் பண்ணாமல் அந்த கேஸ் வந்து லீக்காயிருந்துச்சினா நமக்கு தெரியாமல் அந்த ஃபயர் ஆக வா அது வந்து நெருப்பு பற்றிக்க வந்து வாய்ப்பிருக்கு அதனால் வந்து எப் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் எப்போவுமே ஒரு மாச மாச எப்போவுமே வந்து செக் பண்ணணும் சர்வீஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்போன்னா தான் வந்து நம்ம சமைக்கலாம் நல்லபடியாக எந்த ஒரு இது காயமும் இல்லாமல் நம்ம சமைக்கலாம் அதே போல் ந ரொம்ப அந்து இதுவாக நான் வந்து எப்போவுமே சமைக்கயில் இப்போது வந்து சமைக்கணுனா அத சமச்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து அந்த இடத்த விட்டே போவேன் அதை விட்டுட்டு பெருஸ் கொஞ்ச சமைக்க அந்த கொஞ்ச நேர இருக்குன்னா அதில் போய் நான் டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்கறது இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படி வந்து பண்ணுறனால ஏதாவது நம்ம கவனக்குறைவினால நம்ம மறந்துட்லாம்ல அப்படி மறந்துறதுனால் நான் வந்து ஏதாவது ஏதாவது தப்பு நடந்துடுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனோன் டிவியோ அதில் வேறு ஏதாவது வேலைக்கோ நான் எதுவும் போகமாட்டேன் அப்படி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் அப் ஆஃப் பண்ணி தான் போவேன் கேஸை சமச்சு முடிச்சுட்டு தான் எங்கேயுமே போவேன் அதே போல் அடுத்து வந்து நம்ம இப்போம் நம்ம வந்து குழைந்தைங்களை வந்து சமைக்க வைக்கிறது தான் அந்த இது வந்து ஒரு தப்பை செய்யவே கூடாது நான் வந்து எப்போவுமே குழந்தைங்களை வந்து சமைக்க வைக்கவே மாட்டேன் இப் அவு அவங் அவங்களுக்குனு ஒரு வயசு வரையில் தான் நான் வந்து அவங்கள சமைக்க வைப்பேன் அதனால வந்து எப் எந் அவங்கனால் அதனால வந்து நம்மளுக்கு தீக்காயம் எது வேணாலும் நடக்கலாம் அதனால வந்து நான் அவங்களை வந்து எந்த ஒரு வே சமைக்க சமையல் அறைக்குள்ளே அவ்வளவாக விடமாட்டேன் ஏன்னால் அவங்க வந்து நமக் ஏதாவது கேஸ் ஏதாவது இது பண்ணையில் பக்கத்தில் வந்துட்டாங்கனா அவ அதுக்கப்புறம் ஏதாவது வேறு ஏதாவது ஆயிரும் அதனால் அவங்களை அடுப்படிக்குள்ளே வர விடமாட்டேன் அதோடய அதுக்கப்புறம் வந்து இப்போ இதுவே வந்து என்னோடய வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நான் வந்து மேற்கொள்கிறது